ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா ஆ ஆமாம்மா சொல்லுங்கம்மா நீங்கள் யார் ஆ சொல்லுங்கம்மா என்னம்மா வேணும் சரிங்கம்மா எத்தனை பேருமா போகிறீங்க அஞ்சு பேருக்குள்ளே போகிறீங்களா ஓகேம்மா எப்போ எத்தனை மணிக்கு வரணும் எங்கே வரணும்மா ஆ ஓகேம்மா சரிங்கம்மா அமௌண்ட்டு ஒரு நாள் தஞ்சாவூர் போகிறதுக்கு டூ தௌசண்ட் ஆகும்மா இல்லை வெயிட்டிங் சார்ஜெல்லாம் வேறு இருக்குது நீங்கள் ஒன் நாள் ஃபுல்லாக போகணுமாம்மா இல்லை ஹாஃப் டேவோடு வந்துடுவீங்களாம்மா மதியம் வரைக்குமா எப்படி இருந்தாலும் வெயிட்டிங் சார்ஜ்லாம் சேர்த்து மூவாயிரம் ஆகும்மா மூவாயிரம் நாலாயிரம் ஆகும்மா இல்லைம்மா வே இது டீசல் விலைலாம் ரொம்ப ஏறிடுச்சு அதனால் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைம்மா சரிங்கம்மா ஆ நீங்கள் எத்தனை மணிக்கு வரிங்க நம் கால் பண்ணி சொல்லுங்கம்மா அப்போதான் ட்ராவலை வந்து நான் வர சொல்லி முடியும் அங்கே கார் எடுத்துகிட்டு ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா திரும்ப ரிட்டன் வேறு எதை வேறு எதாவது தேவையாம்மா உங்களுக்கு தஞ்சாவூர் மட்டும்தான போகிறீங்க அங்கே அங்கே தஞ்சாவூர் மட்டும்தான சுற்றி பார்க்குறீங்கம்மா சரி இல்லைல்லம்மா நான் தௌசண்ட் நான் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் மட்டும்தாம்மா சரிங்கம்மா சரி நான் அப்போ எடுத்துகிட்டு வரேம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஓகேம்மா ஓகேம்மா ம் ஓகே ஆ தேங்க்யூ ஓகேம்மா